நான் ஒரு லேப்டாப் ஆன்லைனில் ஆர்ட்ரு போட்டிருந்தேன் அது லெனவோ பேட் அந்த லேப்டாப் லேப்டாப் ஸ்டார்டிங்கில் நல்லா இருந்துச்சு ஒரு ஸ்டார்டிங்னால் ஒரு ஒன் வீக்காக இருக்கும் ஒன் வீக் அப்புறம் பார்த்திங்கனா அதில் சுத்தமாக பேட்ரி வந்து டௌன் ஆக ஆரம்மிச்சிட்டு ஒன் ஆர் டூ ஹவர்ஸ் அந்த பேட்ரி நிற்கும் ஒர்க்கு பண்ணும் போதே ஆனால் பேட்ரி வந்து ஒரு ஒன் ஹவரே கிட்டத்தட்ட நெருங்கலை கிட்டத்தட்ட டொண்டி வந்தோடனே டக்குன்னு லேப் ஷட் டௌன் ஆகுறது லேப் ரொம்ப ஹேங் ஆக ஆரம்மிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒய்ஃபை கனெக்ட் பண்ணி கொடுத்தாலும் லேப்டாப் வந்து கொஞ்சம் ஹேங் ஆக ஆரம்மிச்சிது ஒய்ஃபை கனெக்ட்டே ஆகல சில நேரத்தில் கனெக்ட் ஆனுச்சி ஃபைலு அது முக்கியமான நேரத்தில் ஃபைல் வந்து அப்டேட் ஆகாம இதாகிடும் அது ரொம்ப நெகட்டிவாக இருந்துச்சு ஏன்டா லேப்பு வாங்கினோன்ற மாதிரி போயிடுச்சி கீபோர்டு மௌஸ்லாம் எடுத்துக்கிட்டோம்னால் கீபோர்ட் ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும் அதில் டைப் பண்ணும் போதே ரொம்ப கையை வலிக்கும் கொஞ்ச நேரம் டைப் பண்ணாலே கையை வலிக்கும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகிடும் ரொம்ப ஷார்ட்டாக இருக்கறதுனால ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகும் மௌஸ் வந்து ரொம்ப ஸ்லோவாகவும் அந்த மௌஸ் கொண்டு வரத்துக்கே ரொம்ப ஸ்லோவாகவும் இப்போ நம்ம அடிஷ்னல் கீபோர்ட்டு அடிஷ்னல் மௌஸ் வச்சு தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டிருக்கோம் அது மாதிரி இந்த டேட்டா கேபிள் இதலாம் கனெக்ட் பண்ணால் சில நேரத்தில் கனெக்ட் ஆகாது சில நேரத்தில் ரொம்ப லேட்டாகும் டக்கு டக்குன்னு அதுவாகவே சாஃப்ட்டுவேர் அப்டேட் கொடுத்துக்கும் இல்லைனா ரொம்ப ஸ்லோவாக ப்ராசெஸ் ஆகும் அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுங்க அந்த லேப் யூஸ் பண்ணிக்கிட்டிருக்கும்போதே அது ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்கறதுனால சும்மா லைட்டாக கை வச்சால் ஸ்லிப் ஆகி ரெண்டு மூணு வாட்டி கீழே போட்டிருக்கேன் லேப் கையில் ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்கறதுனால அதுவே அதில் ஒரு நெகட்டிவ்னு சொல்லலாம் ஒய்ஃபை சுத்தமாக நல்லா ப்ராசெஸ் பண்ண ஒரு ஃபைல் எடுத்து பண்ணிக்கிட்டிருப்போம் அந்த ப்ராசெஸ் கரெக்ட்டாக அப்டேட் ஆகுற நேரத்தில் பார்த்தா அப்டேட் ஆகாது ஸ்டோரேஜ் சுத்தமாக ஸ்டோரேஜ் என்ன தான் நம்ம ரெக்கவர் பண்ணி இது பண்ணி கொடுத்தாலும் ஸ்டோரேஜ் பர்டிகுலர் ஸ்டோரேஜ் தான் போட முடியும் இதில் ஒய்ஃபையும் பார்ட்டிகுலராக தான் கனெக்ட் ஆகிட்டே இருந்துச்சு அதில் ஒரு ஒன் வீக் ஒன் வீக் நல்லாயிருந்துச்சு லேப்பு அப்புறம் போக போக ரொம்ப மோசமாகிடிச்சி லேப்பு ஏன்டா வாங்கினோம்னு அந்த மாதிரி நினைக்க தோணிடுச்சு ஸ்டார்டிங் பார்க்கும் போது ரொம்ப அழகாக இருந்துச்சு லேப் சின்னதாக ரொம்ப ஷார்ட்டாக இதாக இருந்துச்சு சரி யூசிங் நல்லாயிருக்கும் நினச்சிட்ருந்தோம் அப்பறம் போக போக ஏன்டா இதை வாங்கினோம் அப்படின் தோண ஆரம்மிச்சிட்டு அந்தளவுக்கு லேப் வந்து ரொம்ப மோசமாகிடுச்சி கிட்டத்தட்ட எங்கள் அமௌண்ட் தான் லாஸ் ஆனுச்சி அதில் வாங்கி ஒன் வீக்கில் அதோடய தெரிஞ்சிடுச்சு தெரியாமல் அவசரப்பட்டு வாங்கிட்டோமோ அப்படின் ரொம்ப ஃபீல் பண்ண வச்சிடுச்சு தென்னு அங்கே பார்த்து ஷோரூமில் பார்த்து இது பண்ணி பார்க்கும்போது பார்த்தா நல்லாயிருந்துச்சு ஷோவில் பார்க்கும் போது நல்லாயிருந்துச்சு ஆனால் யூஸ் பண்ணி பார்க்கும் போது ஒன் வீக் நல்லாயிருந்துச்சு அப்புறம் போக போக பார்த்தா பேட்ரி வந்து ரொம்ப சூடாகிடுச்சி சார்ஜர் போட்டால் பேட்ரி அப்படி சூடாகும் கொஞ்ச நேரத்தில் பேட்ரி சூடாகிட்டு சார்ஜரும் வீக்காக இருக்குது அதுவே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஒரு இடத்துக்கு மெய்ல் வருதுன்னால் நம்மளுக்கு மெய்ல் சென்டாகாது ஒரு குறிப்பிட்ட கொஞ்சம் மெய்னான ஏரியாவில் இருந்தால் கனெக்ட் ஆகும் கொஞ்சம் இது பண்ணி போனால் இதாகிடும் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இதை யூஸ் பண்ணிக்கிட்டிருக்குறது அதை அடிஷ்னல் மௌஸும் சரி சரி உள்ளே இருக்கிற சாஃப்ட்வேர் சாஃப்டுவேரும் கொஞ்சம் இதாக தான் இருந்துச்சு ரொம்ப ஸ்லோவ்லியாக இருந்துச்சு ஸ்டார்டிங் நல்லா இருந்துச்சு எண்டிங் வந்து ஒன் வீக்கில் ரொம்ப ஸ்லோவ்லியாக ரொம்ப ஹேங் ஆகிட்டு ரொம்ப இதாக இருந்துச்சு அதனுள்ள மைனஸ் ப்ளஸுன்னு நினச்சது எல்லாமே ரொம்ப மைனஸாகவே இருக்குது கீபோர்டு மெய்ன் கீபோர்ட் ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும் எல்லாமே ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கும் கையில் வச்சு அடிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் யூஸ் பண்ணிக்கிட்டிருக்கவே கஷ்டமாக இருக்குது கை ரொம்ப கொஞ்சம் நேரத்துக்கு வலிக்க ஆரம்மிச்சிடும் ஒரு ஒரு ஒரு ஒரு ரெண்டு சென்டன்ஸ் அடிச்சோம்னால் கை வலிக்க ஆரமிச்சிடும் மௌஸ் ரொம்ப ஸ்லோவாக போகும் அந்த இது வீடியோலாம் பார்த்தோம்னா குவாலிட்டியே இருக்காது ஹச்டி வீடியோ எடுத்துப் போட்டாலும் ஒரே ஒரு மாதிரி ப்ளாக் இதாக எப்படி சிதறி போகிறா மாதிரி இருக்கும் அது டெபாசிட் தாங்காது இதில் அந்த லேப்பு எடுத்தோடனே நாங்கள் அடிஷ்னல் கீபோர்டு இப்போ அடிஷ்னல் மெஸ்ஸு எக்ஸ்ட்ரா இதெல்லாம் மாத்தியிருக்கோம் இதில் அடிக்கடி ஓஎஸ் நிற்கவே மாட்டேங்கிறது ஓஎஸ் ஆட்டோமேட்டிக்காக ஓஎஸ் அப்டேட் ஆகுது ஆட்டோமேட்டிக்காக ஓஎஸ் போய்விடுது விண்டோ டென் தான் போட்டோம் அந்த விண்டோ டென்னே அதுக்கு சப்போர்ட் ஆக மாட்டுது ரொம்ப இதாக ஏன் லேப்பு வாங்கினோன்னு நினைக்க தோணுச்சு லேப் ஆனால் நான் ஏமாந்த மாதிரி நீங்களும் லேப் ஏமாந்துடாதிங்க நல்ல லேப்பாக பார்த்து வாங்கி யூஸ் பண்ணுங்கள் நன்றி